இப்போ சமையல்னு பார்த்திங்கன்னாலே நான் சமைக்கிறது தான் எங்கள் வீட்டில் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது ஏன்னால் நான் கடையிலேருந்து எந்த மசாலாவும் வாங்க மாட்டேன் மசாலாவுக்குத் தேவையான பொருட்களை வாங்கி அதை வீட்லேயே கைப்பட அம்மியில் வச்சு அரைப்பேன் அதனால் நான் வைக்கிற குழம்பு எல்லாமே நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் நான் எனக்கு வந்து நான் சிக்கன் குழம்பு நான் வந்து நல்லாவே செய்வேன் சிக்கன் குழம்பு நான் எப்படி செய்வேன்னா அதுக்குத் தேவையான மசாலாவை நானே அரச்சு வச்சுப்பேன் அப்புறம் தேங்காய் போடுவேன் அப்புறம் பொட்டுக்கடல இதெலாம் வந்து குழம்பு கொதிக்கும் போது ஃபஸ்ட்டு அரச்சு ஊற்றுவேன் அதுக்கான தேவையான க பொருட்கள் என்னென்னனா வெங்காயம் தக்காளி உருளக்கிழங்கு அப்புறம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெலாம் வச்சு நல்லா மசாலா இதெலாம் போட்டு நல்லா சூப்ராக செய்வேன் நான் வைக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குனு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அதுக்கப்புறமாக நான் மோர் குழம்பு நல்லா செய்வேன் மோர் குழம்புல வந்து நான் தேங்காயை அரச்சு ஊற்றுவேன் அது இன்னும் வாசனையாக செமையாக இருக்கும் அப்புறம் ரசமும் செய்வேன் ரசத்தில் வந்து ரசப் பொடிய நான் வீ கடையிலேயே வாங்க மாட்டேன் வீட்டில் வச்சு அரைக்கின்றது தான் நான் வச்சு அந்த ரசத்தை செய்வேன் அதில் வந்து மிளகு சீரகம் போடுவேன் பெருங்காய் தூள் தக்காளி போடுவேன் அப்புறம் கொத்தமல்லி இதெலாம் போட்டு வைப்பேன் அதனால கடையிலேருந்து வாங்கிற மசாலாவில் அவங்க என்னென்ன கலக்கிறாங்க எப்படி இது பண்ணுறாங்கனு தெரியாது அதுவே நம்ம வீட்டில் கைப்பட அரைத்து வச்சுக்கிற மாதிரி நல்லா பதமாக வச்சுக்கிட்டு நல்லது இதுவே கடையில் வாங்கின மசாலாவில் ஹெல்த்தியே இருக்காது அதுவே நம்ம வீட்டில் அம்மியில் வச்சு அரைத்து அதை நல்லா பதப்படுத்தி வச்சதுனால் நம்ம உடலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்